எங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நான் அப்பா அம்மா தம்பி ரெண்டு பேர் மூணு பேர்தான் எங்கள் ஃபேமிலி அம்மா வந்து வீட்டுலேயேதான் இருப்பாங்க அப்பா வந்து வேலைக்கு போய்டுவாங்க நாங்கள் மூணு பேரும்னா ஒத்துமையாக தான் இருப்போம் எங்களுக்குள்ளே சின்னச் சின்ன சண்டைகள் எல்லாம் வரும் ஆனால் வந்து தம்பிதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விட்டு கொடுத்துப் போய்ருவேன் அவன் வந்து அக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுவான் திட்டுவான் அப்புறம் ஏதாவது அப்பா ஏதாவது ஸ்நாக்ஸு தீனி ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஐயோ அக்காவுக்கு தர கூடாதேன்னு பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்டுருவான் பிடுங்கி சாப்பிட்டுருவான் அதேமாரி சின்ன தம்பி எப்படின்னா பெரிய தம்பியை விட சின்ன தம்பி வந்து ஐயோ நம்ம அக்காவுக்கு வேணுமேன்னு சொல்லி கொஞ்சம் நினைப்பான் பெரியவன் வந்து அப்படி நினைக்க மாட்டான் ஃபர்ஸ்ட்டு நமக்குத்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பான் நான் வந்து ரெண்டு தம்பியுமே வேணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு நிறைய விஷயங்கள் விட்டுக் கொடுத்துப் போய்விடுவேன் அதேமாதிரி வீட்டில் வந்து அப்பா வேலைக்கு போய்ட்டாங்கன்னா அப்பாவுக்கு ஒரு சைக்கிள் தான் நாங்கள் மூணு பேரும் ஸ்கூலுக்கு போகணும்னா நடந்து சைக்கிளில் போகாம நடந்து போவோம் அப்பா இருந்தாங்கன்னா சைக்கிளில் கூட்டிகிட்டுப் போவாங்க இல்லைன்னா நாங்கள் மூணு பேரும் நடந்து சைக்கிள் இல்லாமல் நடந்து போய்ட்டு நடந்து வருவோம் அப்புறமேட்டுக்கு வந்து மூணு பேரும் சேர்ந்து அப்பா வந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டுப் போவாங்க வாரத்தில் ஒரு டைம் அப்பா சினிமாவுக்கு கூட்டிகிட்டுப் போவார் மூணு பேரும் அந்த சைக்கிளில் உட்கார வச்சு தியேட்டருக்கு போய் படம் பாத்துட்டு நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்திருக்கிறோம் அப்புறம் வந்து அம்மா வந்து அப்பா வந்து ஞாயிற்றுக் கிழம இந்தமாதிரி டைமில் வந்து வீட்டில் வந்து பஜ்ஜி இந்தமாதிரிலாம் போட்டுத் தருவார் அதுவந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு பாத்துட்டிங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னா எனக்கு கஸ்தூரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறேனா அவள்தான் நைன்த்தில் இருந்து அவள் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் நைன்த்தில் தான் அவளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சந்தித்தோம் அப்பயிலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கூடவே தான் இருந்தாள் மேரேஜுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சிட்டோம் அவளும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்தான் எது வாங்கினாலும் அவள் கிராமத்திலேருந்து வந்துருக்காள் கிராமத்திலேருந்து வரும்போது அவங்க வீட்டில் வந்து சோளம் இலந்தப்பழம் இந்தமாதிரி சின்னச் சின்ன பொருள்லாம் எடுத்துட்டு வருவாள் எடுத்துகிட்டு வந்து எனக்கும் கொடுப்பா வந்து சாப்பிடு சாப்பிடுடினு சொல்லுவாள் இல்லைடி எனக்கெல்லாம் எதுவும் வேணாம்டினு சொன்னால் இந்தா இந்தான்னு சொல்லி கொடுப்பா அதை நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் டிஃபன் பாக்ஸில் அவள் டிஃபன் எடுத்துகிட்டு வரலனாலும் நானும் அவளும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்புறமேட்டுக்கு அவள் எங்கள் வீட்டை வந்து ரொம்ப நாள் வந்து பார்க்கணும் பார்க்கணும் சொல்லிகிட்டே இருந்தாள் அவள் வந்து பஸ் ஏறி தான் ஊருக்கு இங்கே படிக்க வந்தாள் அதனால் டைம் ஆகிடும்னால ஒரே ஒரு நாள் வரேன்டின்னு சொன்னாள் அப்போ கண்டிப்பாக வாடின்னு அவளளை ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லாருக்குமே ரொம்ப இன்டிடியூஸ் பண்ணி வைச்சேன் அவளும் ரொம்ப பார்த்துட்டு சரிடினு சொல்லிவிட்டு அவளை பஸ் ஏற்றிவிட்டேன் அவளும் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நானும் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஆனால் எங்கள் வீட்டில் விடலை நான் வந்து அம்மாகிட்ட சும்மா பொய் சொல்லிவிட்டு அம்மா போய் பார்த்துட்டு வரேன்ப்பா சும்மா பொய் சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா பேசினாங்க நானும் ஸ்நாக்ஸ் அதுமாதிரிலாம் போட்டுக் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவள் கிட்டே இருந்தாலே எனக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது ரொம்ப ஜாலியாக இருப்போம் நல்லா பேசுவாள் நல்லா கதை சொல்லுவாள் நல்லா படிப்பாள் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த இதுலாம் இருந்தும் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவளை ரொம்ப ஃபீல் பண்ணினேன் மேரேஜ் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆகிடுச்சி அவளை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிணேன் அதுக்கப்புறம் வந்து என்னை பார்த்தா பார்த்துட்டு அவளும் படித்து அவளும் ஒரு நல்ல பொசிஷன் போய்ட்டா போய்ட்டு நானும் ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்பாக ஆகிட்டேன் அவள் வந்து ஃபேமிலியில் ஹவுஸ் ஒய்ஃப்பாக தான் அவளும் இருக்காள் மேரேஜ் ஆகிட்டு அவளுக்கும் மூணு பிள்ளைங்க ஆகிடுச்சி எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க ஆகிடிச்சி ஆனால் வந்து இப்போ அவளை பார்க்க முடியல எதேர்ச்சியா வந்து ஒரு டைம் அவளை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும் போது ரொம்ப சந்தோசப்பட்டேன் ஹாப்பி ஆனேன் இத்தனை வருஷம் கழித்து பாக்கிறோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணாள் அதுக்கப்புறம் நானும் ஃபீல் பண்ணி அப்புறமேட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் எப்பிடி இருக்கே என்னா பண்ணுற ஃபேமிலி எப்படிலான்ட்டு ஷேர் பண்ணி ரொம்ப மனம் ஆறுதல்லாக நடந்துச்சு ரொம்ப மிஸ் பண்ணு ன் அம்மா அப்பாவை ரொம்ப பெ பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அவள்தான் சொல்ல முடியும் அதேமாரி எங்கள் அம்மா அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அம்மாவை அடுத்துப் பிடிக்கும் அடுத்தது தம்பிங்க இவங்க எல்லோருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கதான்